ஹலோ இஎஸ் ஹாஸ்பிட்டலா ஆ மா நேற்று உன் ஹாஸ்பிடல்லருந்து தான்மா நான் போயிருந்தேன் வந்தேன் நேற்று தான் பார்த்தேன் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு மாதிரியா வாமிட் வர மாதிரி இருக்குமா என் பேரு மதுமிதாமா வரும் போதே வயிறு வலித்ததுன்னு ரொம்ப வந்து அட்மிட்டாகிருந்தேன்மா சார் பார்த்தாரு ரெண்டு நாள் அங்கே தங்க வச்சார் ஸ்கேனலாம் எடுக்க வச்சாருமா எடுத்தாங்க ஆ எடுத்தாங்க பார்த்துட்டு ஒன்னுமில்லப்பா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அப்பெண்டிஸைட்டிஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க ஆபரேஷன் பண்ணணும்னு அது இப்போ அவசரமில்ல பொறுமையாக பண்ணிக்கலாம் நீங்கள் போங்க கொடுக்குற டேப்லெட்டை சாப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்சாருமா நான் வந்தேன் ஆ போட்டேன்மா நான் எல்லா டேப்லெட்டும் போட்டேன் காலையில் ஒரு டேப்லெட்டு சொன்னாங்க சாப்பிட்றதுக்கு அப்புறம் அப்றம் வந்து மத்தியானம் வந்து சாப்பிர்றத்துக்கு டேப்லெட் இல்லைமா நைட் தான்மா ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லைமா சாம்பார் தான் சாப்பிட்டேன் காலைல இட்லி கொடுத்தாங்க மத்யானம் சாம்பார் சாப்பிட்டேன் காரம் அவ்வள் காரமாக எடுத்துக்கலமா இருந்தாலும் வந்து சாம்பார் சாப்பிட கூடாதுன்னும் சொன்னாங்க வீட்டில் வச்சாங்கனு சாப்பிட்டேமா அப்படியாமா

சரிமா சரிமா இல்லைமா இதுதான் சாப்பிட்ட உடனாலே வாந்தி வர மாதிரி இருக்குமா வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது தான் ஹாஸ்பிட்டல் வரலாமான்னு கேட்க வந்தேன் நீயே சொல்லிட்டேம்மா சரிமா சரிமா சரிமா சரிமா நன்றிமா